தமில்நாட்ல மூணு மதங்கள் உள்ளன இந்து கிறிஸ்ட்டின் முஸ்லீம் இருக்கோம் அவங்க வந்து நாங்க அவங்க அவங்க கடவுளை அவங்க அவங்க நல்ல நாளில் வணங்குவாங்க நாங்கள் இந்து வந்து இந்த தீபாவளி பொங்கல் கோகுலஷ்டமி அப்படி நாங்கள் வந்து அதை பின்பற்றுவோம் கிறிஸ்ட்டின் வந்து நியூ இயரு கிறிஸ்மஸ்ஸு இந்த தவஸ்தாளம் அதை அவங்களுடைய மதத்துப்படி அவங்க அதை பின்பற்றுவாங்க முஸ்லீம்ங்க வந்து நோம்பு வைப்பாங்க இப்போ ரம்ஜானுக்கு அப்புறம் மிலாடிநபி இப்படி எல்லாருடைய எல் மூவருட ஃபங்க்ஷன் இது நாள்லையும் நல்ல நாள்லையும் அவங்கவுங்க ஸ்தலத்துக்கு அவங்கவுங்க போய் அவங்கவுங்க வேண்டுதலை வச்சுட்டு வருவாங்க இதுவே எங்கள் தமில்நாட்டில நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம்